மயிலாடுதுறை மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி மற்றும் காய்கறிகள் சாகுபடி தான் அதிகமாக நடக்கும் இப்போ என்ன அப்படின்னா பாரம்பரிய விவசாய முறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இப்போ நடைமுறையில உள்ளதுன்னா நெல் அறுவடை தான் நெல் பயிர் செய்து அறுவடை செய்தல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் மூன்று பட்டங்கள் சொல்வாங்க ஆடிப்பட்டம் தைப்பட்டம் இரண்டு பட்டம் சொல்வாங்க ஒன்று குருவை சாகுபடி இன்னொன்று சம்பா சாகுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்க விதை நெல்லுக்கென்று ஒரு மூட்டை எடுத்து வெச்சுருவாங்க எடுத்து வெச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விதை நெற்களை ஒரு முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அந்த மூட்டையோட தண்ணியில் ஊற வெச்சு எடுத்து அதை வடிகட்டி தனியாக எடுத்து வெச்சுருவாங்க என்ன ஆகும் அப்டின்னு பாத்தோம்னா ஒரு நாள் முழுக்க அது ஊறிப் போய் அதில் முளைகள் லேசாக வர ஆரம்மிக்கும் மறுநாள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தா அதை எடுத்துக்கொண்டு போய்ட்டு கொஞ்சம் நாள் என்ன பண்ணுவாங்க நல்லா சேற்று வயலில் உழுது விழுவுற அதாவது நல்லா உழுத சேற்று வயலில் கொண்டுட்ரு போய்ட்டு அந்த நெல் மணிகளை பிரிப்பாங்க நெல் விதைகளை அது என்னாகும் அப்படின்னா ஒரு பதினைஞ்சில் இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே என்னாகும் அப்படின்னா அது வந்து நாற்றுகளாக உருவாகி வரும் அந்த உருவாகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அதை நாற்றுகள ஆள் விட்டு பறித்து அதை ஒரு நாள் வந்து நடவு வைப்பாங்க நடவு அப்படிங்கிறது என்னென்னா பெண்கள் வந்து ஒரு கயிறு பிடித்து பட்டம் பட்டமாக தனி தனியாக பிரித்து அதில் என்ன பண்ணுவாங்க நாற்றுகள நல்லா நட்டுருவாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வயலை நல்லா உழவடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தோம்னா வீட்டில் உள்ள அந்த கால்நடைகளுடைய எருவுகள் அதோட கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா அது வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் அதெல்லாம் உர கொட்டி வைப்பாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உரங்களாக மாறி இருக்கும் அதை வண்டியில் வெச்சு கொண்டுட்ரு போய் அந்த வயலில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்பறம்தான் விதைகளை தெளிப்பாங்க விதைகள் தெளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உரங்களோட தன்மையில் சீக்கிரம் நாற்றுகள் நல்ல விதமாக வளர்ந்து வந்துடும் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா அத வந்து தனியாக பறித்து அதாவது நாற்றங்கால்னு சொல்வாங்க நாற்று அதாவது நாற்றுகள் செய்வதற்காக உள்ள இடம் அந்த இடத்துலேந்து நாற்றங்காலேந்து அந்த நாற்றுகள பறித்து கொண்டுட்ரு போய் வயலில் நட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு அதுக்கு தேவையான உரங்கள் மற்றும் எருவுகள் எல்லாம் தெளிக்கப்பட்டு ஒருவேளை களைச்செடிகள் அதிகமாக வளந்துருந்துச்சி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்களை விட்டு களையெடுத்தல் அதில் உள்ள களைகள தனியாக எடுத்து அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அகற்றிவிட்டு அந்த நெல் பயிர் மட்டும் நல்லா வளர்றதுக்கு அதுக்கு தேவையான உரங்களை நல்லா செஞ்சுட்டே வருவாங்க தேவையான நேரங்களில் வாய்க்கால் இருந்து தண்ணீர் அதுவும் இல்லாமல் வான் மழையும் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான நீர்களை அதுக்கு கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னாகும் அதிலிருந்து நெற்கதிர்கள் வர ஆரம்பிக்கும் நெற்கதிர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் பார்த்து அறுவடை செய்து அந்த அறுவடை செஞ்ச அந்த கதிர்களை என்ன பண்ணுவாங்க தட்டி நல்லா ஃபுல்லாக தட்டி அதுலேருந்து நெல் மணிகளை தனியாக எடுத்து காற்று வர நேரங்களில் அதை தூற்றி தேவையான அந்த பதர்கள் அதாவது நெல் இல்லாத வெறும் தோல் மட்டும் உள்ள பதருகள் நீக்கப்பட்டு நெற்கள் தனியாக கட்டப்படும் இது தான் பாரம்பரியம் இப்பயும் நிறைய வீடுகளில் இதே மாதிரி தான் செய்கிறாங்க இயற்கை விவசாயம் அப்டின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் காய்கறி வளர்ப்பு வீட்டுத் தோட்டம் மாதிரியே என்ன பண்ணுறாங்க வயல்களில் காறுகை காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் பாகற்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்களை என்ன பண்ணுறாங்க வயல்களில் விதையாக விதைத்து அதற்கான அறுவடைகளையும் மேற்கொள்கிறாங்க இப்போ வீட்டிலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க ஆடிப் பட்டம் வீட்டில் உள்ள தோட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரங்கி விதை சுரை விதை பூசணி விதைகள் கொத்தவரங்காய் விதைகள் கத்திரிக்காய் விதைகள் மிளகாய் விதைகள் இந்தமாதிரி விதைகளை என்ன பண்ணுறாங்க விதைகளை கொல்லைகளில் போட்டு இப்போ காய்கறி விற்கிற விலையில அப்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் காய்கறி செஞ்சு சமைச்சா தான் என்ன பண்ண முடியும் நமக்கான சத்துக்களோட கொண்ட காய்கறிகளை நம்மளால கண்டிப்பாக உட்கொள்ள முடியும் என்ன அப்டின்னு பார்த்தோம்னா நிறைய விவசாயம் எப்படின்னா ஃபுல்லாக என்ன பண்ணிவிட்டாங்க மருந்துகள் கெமிக்கல் கலந்த உரங்கள் தான் அதிகமாக வருது களைக்கொல்லின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அதுலேயும் விஷ உரங்களை தான் உபயோக்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு வீட்டில் உள்ள இயற்கை உரங்களை இட்டு காய்கள் பழங்கள் இதலாம் செஞ்சு நம்ம அறுவடை செஞ்சு அதை வந்து பயன்படுத்தும்போது என்ன கிடைக்கிதுன்னா அதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கிது அதுனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் உள்ள டாக்சிக் சொல்வாங்க அதலாம் குறைய வாய்ப்பிருக்கு நமக்கான சத்துகளும் நிறைய கிடைக்க வாய்ப்பிருக்கு அது இந்த மாதிரி உள்ள பாரம்பரிய முறைகள் தான் இப்போ இன்னமும் நம்ம சமூகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கு கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் ஆனால் என்ன பண்ணுறாங்க விதைகள் விதைக்கப்பட்டு அதுக்கான அந்த காய்கறிகளை வளர்த்து அதற்கான தருணங்கள் வரும்போது என்ன பண்ணுறாங்க அதை அறுவடை செய்து பயன்படுத்துகிறாங்க வயல்களாகட்டும் வீட்டு தோட்டங்களாகட்டும் இரண்டுகள்லேயுமே என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விவசாய முறைகள பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க